இங்கே எல்லாமே விவசாயம் தான் முந்திரி விவசாயம் வந்துட்டு சின்ன குட்டிக் குட்டி கன்று அதை முளைக்க வச்சு பெரிய கன்றா உருவாக்கி அதுக்கு உரம் போட்டு பெரிய கன்றாக்கி களை எடுத்து அப்படிலாம் அதுக்கு குறுக்காலலாம் வந்து நிறைய செடிலாம் வைப்பாங்க உளுந்து கேழ்வரகு கம்பு இதை இப்படில்லாம் வைப்பாங்க அதலாம் அறுவடை செஞ்சுவிடுவாங்க ஆனால் அந்த முந்திரி மட்டும் ஒரு அஞ்சு வருடம் பெருசாகிறத்துக்கு ஒரு அஞ்சு வருடம் ஆகும் அது வந்ததும் அதுக்கு உரம் வைப்பாங்க உரம் வச்சு இதை போல எருவுலாம் போட்டு நல்லா பராமரித்து ஏர் ஓட்டி வச்சாக்கா அதில் வந்து ஒரு அஞ்சு வருடத்துக்கப்புறம் முந்திரி காய் காய்க்கும் முந்திரி காய் காய்த்து அதை வந்து முந்திரிப் பருப்பு ரொம்ப விலை அதிகமாவே இப்போ விற்கிது முந்திரிக் கொட்டை ஒரு மூட்டை வந்து ஒரு கிலோவே வந்து நூறுரூபா அப்படிலான் போகும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதுக்கு அடுத்தது போக போக கொஞ்சம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் நாற்பது இதை போல போகும் அந்தப் பருப்பு வந்து நம்ம சாப்பிடுறதுக்கும் நல்லாயிருக்கும் காஸ்ட்லி வாங்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து காசு அதிகமாகவும் இருக்கும்